நாங்கள் தோட்டத்துப் பக்கத்தில் இருக்கோங்க அதனால் நிறைய பறவைங்க வருதுங்க தோட்டத்து ஓரத்தில் இருக்குறதுனால் மயில் அந்த காணாங்குருவி இந்தமாதிரி பறவைகள் நிறைய இருக்குங்க பக்கத்துலேயே பள்ளமும் ஓடுதுங்க பள்ளத்தில் தண்ணீர் இருக்குங்க இந்த மீன்லாம் நிறைய இருக்கறதுனால் நாரை கொக்கு இந்த மீன்கொத்தி மீன்கொத்தியில் ரெண்டு மூணு விதம் இருக்குங்க ரெண்டு மூணு விதத்தை நான் பார்த்துருக்கேன் அப்றம் மரமும் நிறைய இருக்குது இங்கலாம் மரம் இருக்கறதுனால் மரம்கொத்தி பறவையும் இருக்குது அப்றம் இங்கே வந்து நிறையா பறவை அதிகமாகவே இருக்குது இங்கே காணாங்குருவிங்கிறாங்க அப்றம் இந்த ரெட்டை வால் குருவி இன்ன இன்னும் சில குருவிலாம் இருக்குது அதுக்கு பேர் என்னனு எனக்கு தெரியல நிறைய கலர் கலரான நிறைய குருவி இருக்குங்க அப்போப இந்த லவ் பேட்ஸ் மாதிரி இருக்குது அந்த அதுவும் வருதுங்க இங்கே அந்தமாதிரி பறவைகள் இருக்குது அப்றம் வந்துங்க இங்க கிளி மயில் இதில் நிறையா இதில் கிளியை கூட கலர் கலர் கிளி அந்த வந்து என்ன சொல்லுவாங்க அந்த என்னமோ சொல்லுவாங்களே கலர் கலராக இருக்குது அந்தமாதிரி கிளி பெரிய கொஞ்சம் பெரிய கிளியாக இந்த வெளிநாடு பறவை மாதிரி அந்தமாதிரி கிளி அதுவும் இருக்குங்க இங்கே அதுவும் வருது இங்கே பக்கத்தில் தண்ணி ஓட்டுறதுனால வெளிநாட்டு பறவைகள்லாம் வருதுங்க முட்டை இட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்காக அந்தமாதிரி வந்துருக்குது நிறைய பறவை இருக்குது இங்கே நாங்கள் கலர் கலர் வித்தியாச வித்தியாசமாக வர பறவைகள்லாம் வந்துங்க நாங்கள் ஃபோட்டோ எடுத்து போனில் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்குறோங்க அதை ஒரு சில டைமில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது என்னடா இந்தமாதிரி எல்லாம் இருக்கே எங்கே வீட்டுக்கு யாரவது ஒறமொறை வந்தாங்கனால் அவங்ககிட்ட காட்டுவோம் இந்தமாதிரி கிளி கிளி குருவிலாம் இருக்குது இந்தமாதிரி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு நாங்கள் அவங்ககிட்ட நாங்கள் காட்டுவோங்க அதனால் இந்தமாதிரி காட்டுறதுக்காகவே நாங்கள் வித்தியாசமான எதாவது பறவை வந்தால் நாங்கள் அப்போது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவோம் எனக்கு கிளினால் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு எங்கள் வீட்டில் நிறைய அடிக்கடி கிளி வந்து நான் எதாவது சா கொய்யாப்பழம் மாம்பழம் இந்தமாதிரி வச்சால் வந்து சாப்பிட்டு போகுங்க அதுமாதிரி நிறைய பறவைகள் இங்கே வந்துட்டு போகுதுங்க